போன மாதம் சார்ஜர் பின் கடையில் வாங்கிட்டு வந்தேன் நல்ல பிராண்டு இல்லை போகல அங்கே செக் பண்ணாத வாங்கி வந்து வீட்டில வந்து போ ஃபஸ்ட் பிளக்ல போட்டு பார்த்தேன் அது சரியா ஏறலை சார்ஜரு ரெண்டாவது பிளக்ல போட்டேன் அது சுத்தமாக இதாகிடுச்சி புகஞ்சிடுச்சி அதனால இனிமேல் வாங்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்